ஆஸ்பித்திரியில் ஒ ஒரு காய்ச்சலு சளின்னு சொல்லி போனாக்கால் அங்கே மாத்திர எப்படி இருந்தாலும் மோ ரெண்டு நாளைக்கு கொடுக்க வேண்டியது ஒரு நாளைக்கு தான் தர்றாங்க மிச்சத்தை அவங்க எங்கேயோ வெளியே விற்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது நாங்கள் டாக்ட்ரு கிட்டே சொன்னோம் கவுர்மெண்ட்டு டாக்ட்ருகிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணிணாரு எவ்வளவோ சா ஸ்டாக் இருக்குது எவ்வளோ தீர்ந்து இருக்குது அப்படின் சொல்லி ஒரு க கணக்கெடுத்து பார்க்கும்போது நிறைய மாத்திர காணாமல் போயிருக்குது அது எங்கேயோ வெளியே விற்றுட்டாங்களா என்னாமாேனு தெரியல அதனால் அந்த அம்மாவை ஒரு மூணு நாளைக்கு சஸ்பண்ட் பண்ணிவிட்டாங்க